கோழி வளர்க்கிறது ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில நாற்பது கோழிக இருக்குது நாங்கள் வளர்த்துக்கிட்ருக்கோம் அந்த கோழிகளுக்கு நல்ல தீவனம் போட்டு கரெக்டாக வளர்க்கணும் அதுக்கு வந்துட்டு கோழி கொடாப்பு மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் அதில் கோழி சாய்ங்காலம் ஆயிருச்சின்னால் கரெக்டாக அந்த டையத்துக்கு ஆறு மணிக்கு வரும் நாங்கள் பிடிச்சி அடைச்சிருவோம் அதுக்கு வந்து இது வெயில் காலத்தில் தான் அதுக்கு வந்து சீக்குகள் வரும் அது அந்த ஒரு மாதிரி சொனங்கி படுத்துக்குடுங்க அப்போ வந்து நம்ம தூக்கிட்டுப்போய் பக்கத்தில் எங்களுக்கு ஹாஸ்பத்திரி மாட்டாஸ்பத்திரி இருக்குது அதனால் பக்கத்தில் தூ தூக்கிட்டுப்போய்ட்டு அந்த கோழிகளுக்கு என்ன அது அங்கே டாக்டரு என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் பா பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கு கரெக்டான டையத்தில் தண்ணி வைக்கணும் அதுக்கு தண்ணி தவிடு இதெல்லாம் பினஞ்சி வைப்போம் இது என்னாச்சி அரிசி அதுங்களுக்கு தீவனம் வந்து து அரிசி கம்பு இதெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்ருக்கோம் மொத்தமாக கொண்ட்டுப்போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வளர்த்துட்டோம்னா கோழி சேவல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாயிருச்சின்னால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் நாங்கள் வந்து எங்கள் தேவைகளுக்கு வந்து நாங்கள் போய் சந்தையில போய்ட்டு மார்க்கெட்ல வித்துட்டு வருவோம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வித்துட்டு வருவோம் எங்களுக்கு வந்து அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஸாக இருக்குது கோழி எல்லாருமே வளர்க்கறது ரொம்ப நல்லது வீட்டிலையுமே நம்மளுக்கு இல்லாத நேரம் நம்ம நாட்டுக்கோழி கிடைக்க மாட்டேங்குது நம்ம அடிச்சு குடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லது முட்டைகள் வந்து நாட்டு முட்டைகள் வந்து ஒரு முட்டை வந்து இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க நாட்டு முட்டைகள்லாம் விற்போம் விற்கறதுனால வந்து நம்ம நாட்டுக்கோழி கிடைக்க மாட்டேன்து இப்போ அதனால் வந்து அந்த முட்டைகள்லாம் கிடைக்க மாட்டேன்றதனால நல்ல விலைக்கி போகுது நாங்கள் வித்துக்கிட்டிருக்கோம் பதினஞ்சு ரூபா ஒரு முட்டை இருபது ரூபா ஒரு முட்டை அது நல்லா வாங்கி சாப்பிட்டா நல்லது ரொம்ப நல்லது